நான் வந்து சின்ன வயதில் தான் வந்து பரதநாட்டியம் ஆட கற்றுக்கிட்டேன் அதுவும் வந்து இரண்டாவது மூன்றாவது படிக்கும் போது தான் வந்து பரதநாட்டியம் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுவும் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை அந்த அளவுக்கு மறந்துவிட்டேன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பரதநாட்டியத்தை வந்து நான் மறந்தே போயிட்டேன் எப்போது நான் சின்ன பிள்ளையில நான் கற்றுக்கிட்டது இப்போ நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை நான் வந்து சொந்தமாக எதுவும் கொரியோகிராஃபி எல்லாம் பண்ணது கிடையாது ஏன்னால் நான் படி எனக்கு கற்று கொடுத்ததே எனக்கு ஞாபகம் இருந்தால் நான் ஏதாவது கொஞ்சம் முயற்சி பண்ணியிருப்பேன்னு நினக்கிறேன் எனக்கு கற்று கொடுத்ததே முதல்ல ஞாபகம் இல்லை அதனால நான் எந்த ஒரு கொரியோகிராஃபியும் பண்ணது கிகடையாது ஆனால் சினிமாவில் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கும் மற்றவங்க ஆடும் போது நடனம் ஆடும் போது பார்க்கும்போது பிடிக்கும் நான் வந்து வெளியில் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரி நேரம் வந்து எனக்கு கிடைக்கிறது கிடையாது கற்றுக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் கற்றுக்கிட்டது கிடையாது நான் கற்றுக்கிட்டதையும் மறந்துவிட்டேன் நான் புதுசாக எந்த ஒரு கொரியோகிராஃபியும் பண்ணதும் இல்லை